ஹலோ மேஸ்திரிங்களா நான் வந்து ஹவுஸ்வொய்ஃபாக பேசுகிறேன் எங்கள் மாடி மேலே ரெண்டு ரூம் போடணுங்க கட்டி தருவீங்களா ஒரு ஒரு இருபது சதுரடி இருக்குது இருபது டு நாற்பது சதுரடி வரைக்கும் இருக்குது ரெண்டு ரூம் வேணும் எனக்கு இப்போதிக்கு நீங்கள் ம் நீங்கள் உங்கக்கிட்டே எவ்வளோ ஆளுங்க இருக்குறீங்க எத்தினி ஆளுங்க இருக்கிறாங்க பெண் பொண் ஆள் எத்தினி பேர் ஆண்கள் எத்தினி இருக்குறீங்க இப்போது சிமெண்ட் வெலை எவ்வளோ மணல் வெலை இந்தமாதிரியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பேசலாம்

ஓகே ம் ம் எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வேணும் அப்புறம் செங்கல் வெலை மணல் வெலை அந்தமாதிரில்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் பொண் ஆளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் இந்த இந்த எவ்வளோ இப்போ ஆண்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்

ஆ நீங்கள் கொஞ்சம் பேசி கம்மி பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன்

அதான் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க நீங்கள் இந்த சிமெண்ட்டு வெலை இந்த மணல் வெலை அப்புறம் செங்கல் இதெல்லாம் சொல்லிவிட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிவிட்டு ஆ இல்லாட்டி நீங்கள் காண்ட்ரக்ட் பண்ணுறீங்களா அப்படி நீங்களே உங்கக்கிட்டே பணம் கொடுத்துட்டீங்கன்னா கூலி வேலை தானா

ஓகே ஓகே இல்லை எனக்கு காண்ட்ரக்ட் தான் வேணும் நீங்களே எல்லாம் போட்டு செஞ்சு எல்லாமே எவ்வளோ ஆகும்ன்ட்டு நீங்கள் சொல்லிடுங்க அமௌண்ட்டு மொத்த அமௌண்ட்டு நாங்கள் பேசிக்கலாம் மெட்டீரியல்ஸு எவ்வளோன்னு தனியாக பில் கொடுத்துருங்க அப்புறம் இந்த ஆட்களுக்கு எவ்வளோ பில்ஸ் அப்படி எவ்வளோ கொடுக்கணும் இந்தமாதிரி எல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டீங்கன்னா நான் அங்கே பேசிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாலு நாள் கழித்து வந்து வேலையை ஆரம்பிக்கலாம் ஆமாம் என்னுடைய நம்பர் தான் நீங்கள் பேசும்போது இந்த நம்பருக்கே கால் பண்ணி பேசுங்கள் ஆ சரிங்க மேஸ்திரி